உடல் எடையை குறைக்க கிராமத்தில் பயன்படுத்துகிற சில வீட்டு வைத்தியங்கள் என்னென்னா சுடுதண்ணியில் வந்து தேன் ஊற்றி நைட்டு வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து சீக்கிரமா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஓடி ஆடி விளையாடிட்டு அதுக்கப்புறந்தான் தூங்க போகணும் அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரித்த ஐட்டங்கள் அதெலாம் சாப்பிடாம காய்கறிகள் பழங்கள் அதெலாம் ஃபிரெஷ்ஷாக சாப்பிட்ணும்